ஆடம்பர வாழ்க்கை அதிகம் இப்போ ஆடம்பர செலவு அதிகம் முன்ன சிம்பிளாக பார்த்தோமா பொண்ணு வீட்டுக்கு போனோமா கேட்போமா மறுபடி வந்து அவங்க கொடுக்கறேன்னுவாங்க நாங்களும் ஒரு ஒரு சேலை கல்யாணத்துக்கு கூரை சேலை மட்டும் எடுப்போம் தாலி கட்டுவோம் நல்லபடியாக இருப்போம் அது நல்ல வாழ்க்கையாக இருந்துச்சு இப்போ வந்து அதே இது தான் நார்மல் எப்படி செய்றோமோ அதுமாரி செய்யலாம் இப்போ ஆடம்பர செலவு அதிகம் பண்ணுறாங்க பந்தல் ரேடியோ அது இதுன்னு கட்டி நிறைய செய்கிறாங்க அப்போ என்ன அதே அதே நார்மல் தான் முன்ன எப்படி இருந்தோமோ அதுமாரி வாழ்க்கையில் தான் போயிங்கிறோம் மாற்றம் கிடையாது